ஹலோ யார் ஃபுட் டெலிவரி பர்சனா நான் ஃபுட்டு ஆட்ரு பண்ண இன்னும் வர்லை எங்கிருக்கீங்க இல்லை சார் நான் ஆட்ரு பண்ணி கிட்டத்திட்ட டூ ஹவர்ஸ் ஆகுது எங்கிருக்கீங்க ஷார்ப்பாக நைன் தேட்டிக்கு ஆட்ரு பண்ண ஒரு டூ அவர்ஸ்சில் நீங்கள் இன்னும் டெலிவரி பண்ணாமல் இருக்கீங்க மணி இப்போ வந்து டுவல் தேட்டி ஆகுது ஆன் த வேயில் இருக்கிங்களா ஆன் த வேண்ணா எந்த இடத்துல இருக்கீங்க அட்ரெஸ் சொல்லவா இல்லை எப்போ ஷிப்பிங் பண்ணுவீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் நான் லொக்கேஷன் சொல்கிறேன் கரெட்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கங்க எங்கே பஸ் ஸ்டாண்டுகிட்ட இருக்கிங்களா பஸ் ஸ்டாண்டுலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளார வாங்க வள்ளுவர் தெருன்னு இருக்கா ஓகே அந்த தெருக்குள்ளார வாங்க ஒரு பிள்ளையார் கோவிலிருக்கும் அடுத்தது ரைட் கட் பண்ணுங்கள் ரைட் கட் பண்ணுனே டபுள் ஸ்டோரி வீடிருக்கும் அதில் நாலாவது வீடு நான் வெளியில் நிற்கிறேன் பாருங்கள் ஓகே உங்குளை பார்த்துட்டேன் சார் ஓகே